ஹலோ சொல்லுங்க யார் ஓகே இப்போது எவ்வளோ சுகர் இருக்குது உங்களுக்கு நானூற்றி பன்னெண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும்மா நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுதா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து வரதுக்கு நீங்கள் எப்படி கண்டுப்பிடிச்சிங்க சுகரை உங்களுக்கு வந்து வந்திருக்குன்ட்டு அப்படிங்களா நீங்கள் வந்து நீங்கள் வந்து சுகர் வந்து சாப்பிடுறத வந்து கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் வந்து நார்மல் தென் சர்க்கர சாப்பிடாம நாட்டு சர்க்கர அதுமாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து சுகர் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நீங்கள் நா நாட்டு சர்க்கர தான் எடுத்துக்கணும் அதில்தான் வந்து லோ கேலரி இருக்குது கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கிறத வந்து நீங்கள் அதை எடுத்துக்கணும் அரிப்பு உள்ள காய்கறி வந்து எடுத்துக்ககூடாது இந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்ககூடாது கத்திரிக்காய் முள்ளங்கி அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து இன்னும் அரிப்பு அதிகமாகி சுகர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது காய்கறி வந்து நிறையா சாப்பிடுங்க இந்த கீரை வகைகளெலாம் நிறையா சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கனா உங்களுக்கு வந்து தலை சுற்றல் வருதுன்னால் கையில் வந்து ஒரு புளிப்பு மிட்டாய் மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டிங்கனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லிப்பர்ஸெலாம் வந்து காலில் வந்து மண் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுகர் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் அதுக்கு வந்து ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க டெய்லி வந்து காலையில் கருவேப்பிலை இருக்குது இல்லையா அதை அரைத்து குடிச்சுட்டிங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு ஒன் டம்ளர் கருவேப்பிலை வந்து ஜூஸ் மாதிரி குடித்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாகவும் ம் ஓகே அவ்வளோதான் வேறு ஏதாவது டவுட் இருக்காம்மா ஓகே ஓகே ஓகே